நான் வந்து இந்த ஒர்க் ஷாப்பு சமையல் கிளாஸ் இதெலாம் நான் வந்து போனதில்ல ஆனால் எனக்கொரு ஆசை ஆனால் நான் காலேஜ் டேஸில் வந்து நிறையா வந்து போட்டியெலாம் வைப்பாங்க அப்போலாம் இந்த ஃபயர்லெஸ் குக்கிங் அதெலாம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து அடுப்புலே தான் சமைக்கணும் கேஸ் யூஸ் பண்ணக் கூடாது அந்தமாதிரிலாம் வந்து போட்டியெலாம் நடக்கும் அதுலெலாம் ஆனால் நான் வந்து கலந்துயிருக்கேன் இந்த ஃபயர்லெஸ் குக்கிங்லாம் எனக்கு வந்து குக்கிங் வந்த ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறையா அதில் வந்து கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்குது எனக்கு புதுசு புதுசாக ஏதாவது சமைக்கணும் இந்த எப்போவும் இல்லாமல் இந்த சாதம் குழம்பு தொட்டுக்க ரசம் இந்தமாதிரி இல்லாமல் எனக்கு வந்து புதுசு புதுசாக நிறையா கிரியேட்டிவ்வாக எல்லாமே பண்ணுன்னு எனக்கு ஆசை ஆனால் டிவி ஷோ எல்லாமே இந்தக் குக்கிங்லாம் வீடியோலாம் நான் பார்ப்பேன் ரொம்ப விரும்பிப் பார்ப்பேன் மொபைலக்கூட ஏதாது செய்யணும் அப்படினா மொபைலில் கூட பார்ப்பேன் குக்கிங் வீடியோவா டிஃப்ரெண்டாக ஏதாது தேடி தேடி தான் பார்ப்பேன் எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ஆசை குக்கிங் கற்றுக்கணும் அப்படினு ரொம்ப எனக்குப் பிடிக்கும் விதவிதமாக சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் சமச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கறது பிடிக்கும் அது என்னமோ தெரில நான் சமைக்கிறதை என்னால் சாப்பிடவே முடியாது இது வந்து ஒரு கிண்டலா இருந்தாலும் அதுதான் உண்மை அது எப்படினா நாம் வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்டும் போடுறோம் இல்லையா நமக்கு அப்போவே வந்து ஒரு மாதிரி தெகட்னா மாதிரி வந்துரும் ஆனால் எனக்கு எனக்குப் பிடிக்கும் நான் சமைக்கின்றது மற்றபடி எனக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் தான் வந்து எனக்கு வந்து வந்து ரொம்ப வந்து ஆசை சமச்சு வே எப்படினா அதர் ஸ்டேட் டிஷ்லாம் செய்யணுன்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசை இந் இந்த கேரளா டிஷ்ஷஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வெஜிடபுள் ரொம்ப பிடிக்குங்கிறனால கேரளா டிஷ்ஷஸ் அந்த காய்லாம் பண்ணுவாங்கல்ல காய்க்கூட்டு அதெலாம் வந்து எனக்கு கற்றுக்கிட்டேன் நான் நான் ற்றுப்பேன் எனக்கு அதெலாம் எப்படி எப்படி செய்கிறாங்க எப்புடிரா இதை ஆட் பண்ணுறாங்க அதை மாதிரிலாம் ரொம்ப சா விரும்பிப் பார்ப்பேன் அப்புறம் இந்த ஸ்வீட்டு ரொம்பப் பிடிக்குங்கிறனால ஸ்வீட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்வீட்லாம் வந்து ட்ரைப் பண்ணிப் பார்ப்பேன் பெருசாக வந்து நான் இ எந்த ஷோலேயும் வந்து கலந்துக்கிட்டதோ எந்த ஒர்க் ஷாப்லேயும் இது பண்ணதோ இல்லை அப்போ அப்போ இந்த ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் வந்த நான் வந்து கற்றுக்கிட்டது தான்